வணக்கம் சார் உங்கள் ஹோட்டலில் எது எது ஆ நல்ல டேஸ்ட்டு சாப்பாடு ரவா மசாலா தோசை இருக்குதுங்களா

ரவா மசாலா தோசை

ம் மிளகா சட்னி சாம்பார் பொடி தோசை கிடைக்குங்களா ம் குடிக்கிறத்துக்கு சரி பொடி தோசைலாம் இருக்குங்களா

சாம்பார் வடை

ஆ ரவா மசாலா தோசை வில எவ்வளோ சார் ஆ சரி அதுக்குரிய சட்னி சாம்பார் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தருவீங்க

ஆ சரிங்ஸ்

சரி இப்போ சுடச் சுட கிடைக்குங்களா எப்பொழுதும்

பூரி பூரிக்கு மசாலா ம் சப்பாத்தி

வெங்காய தயிர் பச்சடி

இப்போ ரவா மசாலா தோசை சாப்பிட கொண்டு வர்றீங்களா ம் சரி கொண்டு வாங்கம்மா சார்

வேறு ஒரு குறையும் இல்லை